எனக்கு பிடித்த உணவுன்னு சொன்னால் வாங்கிபாத்துன்னு சொல்வாங்க அது இந்த வெள்ளை கத்திரிக்காய்ல செய்வாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை வடிச்சிடணும் பெரிய வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த எள் எல்லாம் கலந்து எல்லாம் கலந்து காய்கறி வெள்ளை கத்திரிக்காய் இட்டு பச்சைப்பட்டாணி போட்டு அந்த மசாலா தக்காளி நிறைய போட்டு வதக்கி நெய் ஊற்றி மறுபடியும் அந்த சாதத்தில் கலந்து எடுப்பாங்க அது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு பேர் வாங்கிபாத்துன்னு பொருள் அது வந்து இந்த கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் எல்லா விசேஷ வீடுங்கள்லையும் போடுவாங்க அது எனக்கு கர்நாடகாவில் பிடித்த உணவு எனக்கும் ரொம்ப நல்லா புடிக்கும் அது அந்த வெள்ளைக் கத்திரிக்காயில வதக்கி போட்டப்போ நெய்யில் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அது அதனால அந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ நான் பேங்ளூர் போனாலும் கர்நாடகா சென்றாலும் அங்கே வந்து இந்த உணவு தான் நான் விரும்புவேன் அதே மாதிரி அங்கே அந்த மசாலாவை கேட்டு வாங்கிட்டு வந்து நான் இங்கே சமைச்சி சாப்பிடுவேன் அந்த வெள்ளைக் கத்திரிக்காய் இங்கே கிடைக்காது பெரும்பாலும் ரொம்ப ரேர் அபூர்வமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது கண்ணுக்கு கெடைச்சப்ப அது எவ்வளோ விலையா இருந்தாலும் சரி அந்த கத்திரிக்காயை நான் வாங்கிடுவேன் அதை வாங்கிட்டு வந்து அந்த மசாலா வைச்சி சாதம் வடித்து அதை கிளறி நானும் சாப்பிடுவேன் என் பக்கத்து வீட்டுக்காரரு எல்லோரும் இதை எப்படி செஞ்சே எப்படி செஞ்சேன்னு தான் கேட்பாங்க அதுலேயே டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் அந்த டிப்ஸை நான் அவங்களுக்கு சொல்வேன் அவங்க நீ செஞ்ச விதம் வேற இருக்குது எனக்கு செஞ்ச விதம் வேற இருக்குது உன்னோட டேஸ்ட் வேற இருக்குதுனு சொல்வாங்க அப்போ அது எந்த முறையில் செய்யணும்னு சொல்லிட்டு நானே செஞ்சு என் கையால் அவங்களுக்குக் கொடுப்பேன் அது எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ எங்கள் வீட்டு விசேஷத்தில் கூட நான் இங்கே எப்பவும் ஒரு பார்ட் அந்த வாங்கிபாத் இல்லாம விசேஷம் இருக்காது வாங்கிபாத்துன்றது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த உணவு அது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு கலர்ஃபுல் சாதம் அதுக்கு ஒன்றும் செலவு அதிகமாக ஆகாது ஒரு குறைஞ்ச செலவில் உணவு ஒரு சுவையான உணவு தயாரிக்கிறது இந்த வாங்கிபாத் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது புடிச்சால நான் அனைவருக்கும் அதை செஞ்சு நான் பரிமாறுவேன் பரிமாறுனவங்கள்லாம் என்னை ரொம்ப பாராட்டுவாங்க அந்த உணவு மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்லி எப்போதுமே நான் அதை சாப்பிட எப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி எனக்கு வாங்கிபாத்துன்னு சொன்னால் நான் மனசார சாப்பிட்ருவேன் அவ்வளோ ஒரு பிடித்த உணவு எனக்கு அது அந்த உணவை நான் மறக்கவே முடியாது வாங்கிபாத்துன்றது அந்த வெள்ளை கத்திரிக்காய் வைச்சி செய்யக்கூடிய பொருள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்